ஹலோ நாங்கள் வினோதினி ஜுவல்லரிங்களா நாங்கள் கோபிலிருந்து கால் பண்ணுறோம் நகை வாங்களானு இருக்கோம் நாங்கள் கோபிலிருந்து கால் பண்ணுறோம் நகை வாங்களானு இருக்கோம் எனக்கு இப்போ வந்துருக்க புது மாடல்ஸில் நகை இருந்தால் சொல்லுங்கள் எனக்கு நெக்லஸ் பார்க்கணும் இல்லை நாங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராமில் இருக்கிற வீடியோ எல்லாம் பார்த்தோம் அப்புறம் உங்கள் கடையில் பெரிய நகை கம்மி விலைனு கம்மி பவுனுன்னு போட்டுருந்திங்க அதலாம் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா சரி அதெல்லாம் ஒரு தொளாயிரத்து பதினாறு பதினாறுங்களா எல்லா மாடல்ஸ்ளையும் இருக்குங்களா ஆ சேறிங்க நாங்கள் நேரில் வந்து பேசிக்கிறோம் ஆ எப்போ கடை ஓபனில் இருக்கும் கேரளா டிசைன் இருக்குங்களாங்க்கா தனித்தனியாக இருக்கா இல்லை செட்டாக இருக்குங்களா நாங்கள் கழுத்துக்கு போடுறதுக்கு வெய்ட் இல்லாமல் வேணும் எங்களுக்கு இல்லை கேரளா இந்த கவரிங் நகை மாதிரி இருக்கக்கூடாது போட்டுருந்தாலும் போட்டுருக்கிறது தெரியக்கூடாது ஆ செரிங்க்கா எப்போ வந்தாலும் எடுத்துக்களாங்களா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போட்டுருக்க எல்லா மாடல்ஸும் இருக்குங்களாக்கா அப்படிங்களாங்கக்கா செரிங்க்கா ரோஸ் கோல்ட் இந்தமாதிரிலாம் இருக்குங்களா ஆ செரிங்க்கா நாங்கள் ரெண்டு மூணு கடையை கம்பேர் பண்ணிவிட்டு அதற்கு அப்புறம் வந்து வாங்கிறோங்கக்கா ஆ செய்கூலி சேதாரம் இருக்குங்களா ஆ செரிங்க்கா ஓகேங்கக்கா கம்மி பண்ணி தருவிங்களா ஆ கம்மி பண்ணி தருவிங்களா ஆ செரிங்க்கா ஓகே ஆ செரிங்க்கா